ஹலோ ஹலோ ஆ கேபா கேப் கேப் இங்கே டிரிப் ஒன்று போணுங்க ராமேஷ்வரத்துக்கு ராமேஷ்வரம்

நான் ஒருத்தன் தாங்க எவ்வளோங்க வரும் ஆ மூணு நைட்டு ஒரு ரெண்டு டே ஆ ஏங்க ஒருத்தன் மட்டும்தாங்க சொன்னேன் ஏங்க கொஞ்சம் பார்த்து போடமாட்டீங்களா எதை கணக்கு எதை வைக்கிறீங்க நாள் கூலிங்களா நாள் கூலி வச்சா எப்படிங்க வரும் கிலோ மீட்டரு கணக்கு அதிகமாக இருந்தால் கூட சொல்லாம் நாள் கூலி எப்படிங்க அதிகமாக வரும் சரிங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க சரிங்க ஓகேங்க ஆ சரிங்க